எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்போ செலிப்ரேட் பண்ணுற விநாயகர் சிலைகளை நாங்களே எங்கள் வீட்டில் எங்கள் சொந்த கையால் நாங்கள் செய்வோம் களிமண் எடுத்துகிட்டு வந்து விநாயகர் சிலைகளை சின்னதாகவும் பெருசாகவும் எங்கள் வசதிக்கு ஏற்ப நாங்களே வந்து வீட்டில் செஞ்சு அதுக்கு வந்து அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கு வந்து டிஃபரென்ட்ஸ் கலர்ஸில் அதுக்கு பெயிண்ட் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கற ஜுவல்ஸ் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் வாங்கி பிள்ளையாருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பூ மாலைகள் பழங்கள் காய்கள் எல்லாம் வச்சு வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் அப்போது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்கள் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் கூப்பிட்டு பிள்ளையாருக்கு படையல் வச்சு கொழுக்கட்டை அவல் பொரி கடலை எல்லாம் போட்டு நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இயரில் ஒன்ஸ் வரும் பட் இருந்தாலும் அந்த டைமிங்கில் வந்து வில்லேஜ் சைட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எல்லோருக்கும் ரொம்ப எப்படி சொல்வது ரொம்ப எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க பிள்ளையார் கோயில்கள்லெலாம் வந்து பிள்ளையாருக்கு வந்து சந்தன காப்பெலாம் நடத்தி பெருசாக இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க